நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்கும்போது காஃபி இருக்குது டீ இருக்குது ஜூஸ் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுன்னா மழைக்காலம் வரும் குளிர் காலம் வரும் அப்போல்லாம் வந்து நம்ம வந்து காஃபி காலையில் குடிச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குளிருக்கு இந்த மழைக்கெல்லாம் அப்பறம் வெயில் காலம் வரும் வெயில் காலம் வரும்போது காலையில் நம்ம டீ குடிக்கிறோம் ஒரு சிலர் காஃபி குடிப்பாங்க ஒரு சிலர் டீ குடிப்பாங்க அது அவங்கவங்க இஷ்ட்டம் நம்ம இஷ்ட்டம் அப்பறம் மதியானல்லாம் ஜூஸ் குடிக்கிறோம் லெமன் ஜூஸ்ஸோ இல்லை வேற எதாச்சி வாங்கி வந்து நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் அது நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கலாம் மற்ற ஜூஸ் எத்தனையோ இருக்குது அது குடிக்கலாம் பழங்கள் சாப்பிட்லாம் அந்த தாகத்துக்கு தண்ணி இருக்குது தண்ணியை நம்ம பாயில் பண்ணி சாப்புடலாம் ஒரு சிலர் காலையில் குடிக்கணும்னா காஃபி கூட டீ குடிச்சிகறன்னா டீக்கு வந்து ஏலக்காய் தட்டி போடலாம் இஞ்சி தட்டி போடலாம் டீக்கு அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் காஃபி குடிக்கலன்னா அது நம்ம வர காஃபி குடிச்சால் நல்லாயிருக்கும் பால் ஊற்றி குடிக்கிறதுக்கூட வர காஃபி குடிச்சால் அந்த சளி கேட்கும் கோல்டுக்கு கொஞ்சம் நல்லா உடம்புக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி நம்ம குடிக்கலாம் அது தப்பு கிடையாது